காலையில் அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சி வாசல் கூட்டி தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு அப்பறம் வந்து டீ காபி குழந்தைங்களுக்கு பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் இந்தமாதிரி அவங்க ரெண்டு பேத்துக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுத்ததுக்கப்பறோம் காலை டீ வச்சு குடித்துட்டு அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு டிஃபனுக்கு ரெடி பண்ணணும் பூரி சப்பாத்தி இந்தமாதிரி ஒவ்வொருத்தவங்குளுக்கு ஒவ்வொரு மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு செய்யணும் அப்பறம் அவங்க ரெண்டு குழந்தையும் குளிக்க வச்சு அவங்குளுக்கு ரெண்டு பேத்துக்கும் தலை சீவி விட்டு அவங்குளுக்கு டிஃபனுக்கு லஞ்சுக்கு எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு எல்லாம் போட்டு வாட்ரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி பேகுலாம் எடுத்து ரெடி பண்ணி அவங்கள வண்டி ஏற்றி அனுப்பணும் அப்பறம் அதுக்கு மேல நாங்கள் சாப் பல் விளக்கி மூஞ்சியெல்லாம் கழுவி சாப்பிட்டுட்டு அப்பறம் வீட்டில் பட்டு சுற்றுறது தார் சுற்றுற வேலையெல்லாம் இருந்தால் அது கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு அப் அப்படி கொஞ்ச நேரம் அப்படே ரெஸ்ட்டெடுத்துட்டு மதியானலான் சாப்பாடு செய்யணும் காய் வெட்டுறதுக்கு கொஞ்சம் நேரமாகும் பருப்பு ரசம் அப்பறம் எதோ தயிர் வேணுனால் தயிர் போய் கடையில் வாங்கிட்டு வந்து அதுவும் இது பண்ணணும் அதெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மறுபடியும் அந்த வேலையும் முடிச்சுட்டு பட்டு தாறுலாம் சுற்றி போடணும் சுற்றி போட்டதுக்கப்றம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சி தூங்கி எழுஞ்சதுக்கப்பறோம் குழந்தைங்க வருவாங்க அவங்குளுக்கு டீ காபி எதோ ஒன்று கொடுத்துட்டு அப்புறம் அவங்குளுக்கு டூசனுக்கெல்லாம் அவங்கள ரெடி பண்ணி டூசனுக்கு அனுப்பிச்சிட்டு கொண்டு போய் விட்டுட்டு டூசனுக்கு ஒரு குழந்தைய டூசனுக்கு அனுப்பிச்சுட்டமோ அப்புறம் நான் சாய் வீடெல்லாம் கூட்டி வா விளக்கு கழுவி தீபம் போடணும் தீபம் போட்டதுக்கு அப் போடுவேன் அப்றம் தீபம் போட்டதுக்கு அப்றம் நைட்டுக்கு எதோ ஒன்று செய்யணும் இட்லி சுட்டு கொடுக்குணும் ஒரு குழந்தைக்கு அப்றம் தோசை கேட்பாங்க அந்தமாதிரி தோசை கொடுக்குணும் அதுக்கு சட்னி சாம்பாரெல்லாம் அரைச்சு ச வைக்கும்போது கொஞ்சம் லேட்டாயிடும் அப்பறம் அதுக்கு மேலே வீடெல்லாம் இது சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்பறம் தூங்குனோம்னா மணி பத்து மணி போது கொஞ்சம் நேரம் தூங் தூங்கிடுவோம் அவ்வளோதான்